ஹலோ ஆ ஆ ஓகே ஓகே நான் வந்து டூரிஸம் பற்றி விசாரிக்க வரணுமா ஆ ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ ஹலோ மேம் நாங்கள் வந்து கோவா பேக்கேஜுக்காக டூரிஸ்ட் கேட்க வந்திருக்கோம் ஆ டூ நைட்ஸ் ஆ டூ டேஸ் வேண்டாம் ஃபைவ் டேஸுக்கு பாருங்கள் அப்படியா நாங்கள் ஃபேமிலியோடு வர்றோம் சின்ன பசங்களுக்கு எதாவது இருக்கா டிஸ்கவுண்ட் நாங்கள் குரூப்பாக வர்றோம் ஸோ டென்ஸ் பீப்புள் இருப்பாங்க அதில் வந்து த்ரீ கிட்ஸ் சார் ஓகே அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அக்காமடேஷன்லாம் ஃபுட்டு எப்படி பட் இங்கேருந்து கூட்டிட்டு போகிறதுக்கும் தனி காசா இல்லை இதுலேயே இன்க்லூட் ஆகிடுமா அப்படியா கம்யூனிகேஷன்லாம் எப்படி பேசுகிறதுலாம் அப்படியா ஓகே அப்டியா ஃபுட்டெல்லாம் எப்படி மூணு லஞ்ச் டின்னர் ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாம் தானே அப்படியா ஃபோட்டோகிராஃபினா எப்படி நீங்கள் எடுத்து தருவீங்களா

ஆ ஸ்கை ஆ ஹலோ அப்படியா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேரளா பெட்டரா கோவாவா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம் ஃபேமிலியோடு அதனால் ஆ அப்போது ஓகே ஆ டேட்ஸுலாம் எப்போ அவைலபிளா இருக்குது ஓகே எனக்கு ஓகே ஏதாவது ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா கிட்ஸுக்கு ஆ ஓகே ஓகே ஓகே ரெசார்ட்ஸுலாம் அவைலபிளா இருக்கா ரெசார்ட்ஸுலாம் அவைலபிளா இருக்கா ஓகே மேம் நல்லா ஓகே மேம் நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களை காண்டேக்ட் பண்ணுறோம் தேங்க்யூ